ஹலோ வணக்கம் இபி ஆஃபீஸ் சொல்லுங்கள் ஓகே அப்படிங்களா சிங்கிள் பேஸா த்ரீ பேஸா மேடம் சிங்கிள் பேஸஸ் தான் வேணும் இல்லையா உங்களோட ஆதார் அட்டை ரேஷன் கார்டு கம்பல்சரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு போய்ட்டு அவங்க கேக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணிக் கொடுத்தீங்க அப்படினா வித்தின் ஒன் வீக்கில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துருவாங்க அதுக்கான சார்ஜஸ் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டெபாசிட் சார்ஜஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்பறம் எங்களோட ஸ்டாஃப் வருவாங்க ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஒயர் மட்டும் வாங்கிக் கொடுத்துருங்க எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு ஒயர் மட்டும் வாங்கிக் கொடுத்துடுங்க எங்கள் ஸ்டாஃப் ரெண்டு பேர் வருவாங்க உங்களோட வீட்டுக்கு கனெக்ஷன் குடுத்துட்டு வருவாங்க மேடம் அதில் எதோ ப்ராப்ளம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் அதான் அப்ரூவல் ஆகுறதுக்கு கரெக்டாக நமக்கு ஒன் வீக் மேலே ஆகும் ஆ ஆ இல்லை மேடம் இல்லை மேடம் ப்ராப்பராக தானே பண்ண முடியும் அதுக்காக மட்டும் எல்லா ஆதார் கார்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஆ அது ஆ கம்பல்சரி ஆமாம் ஃபோட்டோ ஜெராக்ஸு எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஜெராக்ஸ் கேட்பாங்க ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்ளே பண்ணிக்கலாம் மேடம் சிங்கிள் பேஸுன்றதுனால அப்ளே பண்ணிக்கலாம் மேடம் அதான் பேமெண்ட் வந்து டெபாசிட் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கரெண்ட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் இபி ஆஃபீஸில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை இல்லை இல்லை ஆ இல்லை மேடம் அது மாதிரி எதுவும் கிடையாது ஓகே மேடம் தேங்க்யூ